இரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம மண்ணில் பயன்படுத்துகிறதுனால நம்மளோடய மண்ணோடய வளமே ஃபஸ்ட்டு கெட்டுப்போயிரும் எதனாலேனா நம்ம இயற்கையாகவே அதில் இருக்கிற மண்புழு பூச்சிங்கள் எல்லாமே வந்து நம்ம இரசாயனத்த கலக்கிறது மூலியமாக அதெல்லாம் இறந்துப்போய்டும் அதெல்லாம் இறந்து போனதனால தான் நம்மளோடய போ இப்போ வந்து ஒரு காய்கறியோ ஒரு பழமோ பூச்சி இல்லாமல் இருக்கிறதை விட பூச்சி இருக்கிறது தான் நல்லதுனு சொல்கிறாங்க ஏனால் வந்து பூச்சி இல்லாமல் இருக்கறதனால அதில் நிறைய ரஸ் நம்மளோட பூச்சிகள் உள்ள போகிறத விட இந்த இரசாயனம் கலந்த உணவுகள் சேர்ந்து நம்ம சாப்பிட்ற தான் உடம்புக்கு ரொம்பவே கேடு விளைவிக்குதுனு சொல்றாங்கள் அதனால் நம்மளோடய மண்ணில் வந்து இந்த தேவை இல்லாத இரசாயனம் பூச்சிக்கொல்லிலாம் கலக்கிறது விட்டுட்டு ந நம்மளோடய இயற்கை வெ வி இயற்கையான எரிவாயுகளெல்லாம் பயன்படுத்துகிறதே ரொம்பவே நல்லது மாட்டோடய கழிவுகள்லாம் பயன்படுத்துகிறது பயன்படுத்தி பண்ணுற தான் நம்மளோடய மண்ணுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது அது மூலியமாக விளைவிக்கிற செடிலேருந்து வர பழம் காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணுற தான் நம்மளோடய குழந்தைங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்குமே ரொம்பவே நல்லது ஏன் ர நம்மளோடய மண்ணில் வந்து இயற்கையாகவே நைட்ரஜனு ஆக்சிஜனு பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது இன் அப்படி இ இயற்கையாக இருக்கிறதை வந்து நம்ம தேவையில்லாம இந்த இரசாயனத்தலாம் யூஸ் பண்ணி அதையும் நம்ம அழிச்சு அழிக்கிறதுனாலே வந்து நம்மளோடைய மண்ணுக்கும் கெடுதல் தான் நம்மளோடய உடலுக்கும் கெடுதல் இயற்கையான உரம்னா இந்த என்பிகே வந்து யூஸ் பண்ணுறதோட என்பிகே யூஸ் பண்ணுறதன் மூலியமாக மட்டும் தான் நம்மளோடய வந்து இயற்கையான உணவு வந்து நம்ம வந்து யூஸ் ப நல்லா யூஸ் பண்ணி நம்மளோடய உடம்பையும் நம்மளோடய மண் மண்ணையும் பாதுகாத்துக்க முடியும் நம் மண்ணில் வந்து தேவையில்லாத பொருள்கள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது